நான் வந்துட்டு என்படி சொல்லும் போது அதாவது என்னுடைய பர்ஸ்னலாக சொல்லும் போது தமிழில் பேசும் போதாவது சரி தமிழில் எழுதும் போதாவது சரி பேசும் போது நான் பிரச்சனைகள் எதுவும் சந்தித்தது இல்லை ஏனால் என் பிறப்பு படியே என் தமிழ் என்பது என்னுடைய தாய்மொழி தான் சின்ன வயதுல இருந்தே என்னுடைய பெற்றோர்கள் அதை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து பார்த்து நானும் நன்றாக அதை கற்றுக்கொண்டு நான் வந்துட்டு தமிழ்ல பேசும் போது எனக்கு எந்த கஷ்டங்களும் இருக்காது ஆனாலும் சில நேரங்களில் அந்த தூய தமிழ் என்பதை கேட்கும் போது அதில் வந்துட்டு சில வேறுபாடுகள் இருக்கும் ஏன்னா தமிழ் வந்துட்டு ஜென்ட்ரேஷன் ஜென்ட்ரேஷனாக நம்ம பார்க்கும் போது டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டாக பிரிவுகள் பிரிஞ்சு தான் வந்துகிட்ருக்கு சொல்ல போனால் இப்போ இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்க்கும் போது பலவகையான மாநிலங்கள் இருக்கிறது அந்த மாநிலங்களிலேயே தமிழ வந்துட்டு எல்லா இடத்துலையுமே பேசும் போது சில வேறுபாடுகளோட தான் பேசுவாங்க அந்த லாங்குவேஜ்ல வந்துட்டு சில சில டிஃபரெண்ஸ்சஸ் இருக்கும் அந்த டிஃபரெண்ஸ்சஸ் இருக்கும் போது இப்போது வந்துட்டு ஃபார் எக்ஸ்சாம்பில் நான் வந்துட்டு ஒரு மாநிலம் திருநெல்வேலியில இருக்கிறேன் என்னுடைய நண்பன் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து புதுசாக சேர்ந்த ஒரு நண்பன் வந்துட்டு அவன் ஒரு மாநிலம் திரு திண்டுக்கல்லில் மதுரையில் இருக்கிறானா இல்லை சென்னையில் இருக்கிறானா அவனுடைய தமிழ்ல வந்துட்டு சில வேறுபாடுகள் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய முன்னோர்கள் வந்துட்டு எந்த மாதிரி அது வந்துட்டு பயன்படுத்தினார்கள் என்று சில வித்தியாசங்கள் இருக்கும் என்னுடைய முன்னோர்கள் எப்படி பயன்படுத்துனாங்கன்னு சில வித்தியாசம் இருக்கும் ஸோ ஓவராலாக எல்லாருமே சேர்ந்து ஒன்று இணையும் போது பலவகையான தமிழ்களையும் நாங்கள் வந்துட்டு பகிர்ந்து கொள்ளும் போது அப்பொழுது மட்டும் சில நேரங்களில் பேசும் போது புரிந்து கொள்வதற்கு சில சிரமங்கள் இருக்கும் தமிழ் மொழியில் ஆனால் அதே தவிர்த்து தமிழ் மொழியில வந்துட்டு பெருசாக எந்த கஷ்டங்களும் சிரமங்களும் இருக்காது அது தான் தமிழ் மொழியில் பேசும் போது இருக்கும் சிரமங்கள் ஆனால் எழுதும் போது என்பதே வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு ஒரு புது வித் விஷயம் அது ஒரு தனி விஷயம் என்று தான் கூற கூறுவேன் நான் என்படி என்னுடைய பர்ஸ்னலாக பார்க்கும் போது ஏன்னா இப்போ நான் வந்துட்டு சின்ன வயதுல இருந்து தமிழ நல்லா பேசி பழகினவேந்தான் ஆனால் நான் தமிஜக நல்லா எழுதி பழகினவேன் கிடையாது ஏன்னா நான் வந்துட்டு இப்போ ஸ்கூலிங்கில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு ஒரே ஒரு லாங்குவேஜ்ல மட்டுந்தான் படிப்போம் ஏன்னா நான் வந்துட்டு இப்போ பேசிக்காவே தமிழ் பையனாக இருந்தாலும் தமிழ பேச வரும் ஆனால் நான் ஒரு இங்கிலிஷ் மீடியம் ஸ்கூல் ஸ்கூல்ல நும் ஒரு ஸ்கூல்ல தான் படித்தேன் அங்க எனக்கு தமிழ் மொழி வந்துட்டு ஒரே ஒரு லாங்குவேஜாக மட்டுந்தான் இருக்கும் அதுவும் என் டென்த் பத்தாப் வரை தான் நான் தமிழே படித்தேன் அதில் வந்துட்டு என்னுடைய சிறு வயதுகள் முதல் முதலாக தமிழ பயன் ப பயிற்சிக்கொள்ளும் போது இப்போ இங்கிலிஷ் என்று பார்த்தால் அதில் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் மட்டுந்தான் இருக்குமே ஆனால் தமிழென்று பார்க்கும் போது அதில் பலவகையான தமிழ் பிரிவுகளில் எழுத்துக்கள் பலவகையில் பிரிந்து நூற்றம்பது நூறு மீ நூறுக்கும் மேற்பட்ட எழுத்துகள் இருக்கும் அதை அனைத்தையும் படித்து அதை பலவகையில் கற்றுக்கொண்டு எந்தெந்த இடத்தில் போடும் போடவும் என்று நம்ம பாக்கும் போது தமிழ் மொழியில வந்துட்டு இது பெரிய கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் இப்ப பலம் என்று கூறும் போது அந்த லா வந்துட்டு ஒரு வகையில இருக்கும் லாக்களே மூணு வகையான லாக்கள் இருக்கும் இந்த லாக்களின் பிரிவுகளில் லா எழுத்துக்கள் சொல்லப் போன்றால் முப்பத்தி ஆறு வரை இருக்கிறது ஒரு இதில் பன்னெண்டு பிரிவு என்று சொல்கிற அதனால் அந்த எழுத்துக்கள் பலவகையான வேறுபாடுகள் இருக்கிறது ஸோ தமிழ் எழுத்துக்கள்ல வேறுபாடுகள் பல வகையான இருக்குது அதை எழுதும் பொழுது அதை எந்த இடத்தில் எங்கே பயன்படுத்தவும் என்று பார்க்கும் போது பலவகையான தவறுகள் இல்லை தப்புக்கள் தானாக வரும் இது தமிழ் எழுத்தே படிக்கும் போது ஒரு சாதாரண விஷயந்தான் ஈவன் தமிழ்ல வந்துட்டு பெரிய பெரிய புலவர்களாக இருந்தாலும் செரி பெரிய பெரிய அறிவானி விஞ்ஞானிகள் அந்த மாரி ஆட்களாக இருந்தாலும் செரி தமிழெழுத்தை பயன்படுத்தம் போது அவர்கள் எல்லாத்திற்குமே யோசனை சில பல வரதான் செய்யும் ஏன்னால் பழைய இடத்தில் இந்த ரா லா என்ற எழுத்துக்களை பயன்படுத்தம் போது அதில் அந்த வார்த்தை வேறுபாடு இருக்கும் அந்த உச்சத்தில் அதை நம்ம சவுண்ட் அந்த சவுண்ட்ல சொல்லும் போது அதில் வந்துட்டு சில வேறுபாடுகள் இருக்கும் அதனால அதை எந்ததெந்த இடத்துல போடணுங்கிறதுக்கு வந்துட்டு சில டிஃபரெண்ஸஸ் வர தான் செய்யும் அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து தமிழ் இங்கிலிஷ் மீடியம் ஸ்கூல்ல தான் படிச்சேன்னு சொல்கிறேன் அதில் தமிழ் எக்ஸாம்னு வரும் போது நான் எந்தெந்த இடத்துலலாம் தமிழ் யூஸ் பண்றேனோ அந்த எழுதுகிறதுக்கு பயன்படுத்துகிறனோ அந்த இடத்துல நான் எப்பையுமே ரைட்டிங் மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த ரைட்டிங் மிஸ்டேக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இப்போது வரைக்கும் அந்த ரைட்டிங் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்க தான் செய்யுது அதனால தமிழை எழுதும் போது எப்பொழுதுமே நான் சிரமப்படுவது ஒரு சாதாரண விஷயந்தான் ஆனால் அதை நன்றாக கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அது தான் தமிழ்